நான் பிஸியாகவே ஒரு இருப்ப இருந்தாலும் என்னுடைய நண்பரோடு வெளியில் செல்ல ஒரு டூர் பயணம் கிடைக்குதுனால் அந்த டூர் பயணத்தை நான் வந்து பயன்படுத்திப்பேன் அது எப்படினா திட்டமிடணும் நான் அந்த டூர் பயணத்துக்கு போகிறேனா அதுக்கு முன்னாலே பிஸியாக இருந்தாலும் என்னோடய வேலை ஏதாச்சும் இருந்தால் அந்த வேலையை நான் போறதுக்கு முன்னே முடிச்சு விடணும் ஏன்னால் நான் அப்படி முடிச்சுட்டாதான் நான் போனால் அந்த இடத்துக்கு போனால் நான் வந்து ஒரு போனதுக்கான ஒரு நல்லது நடக்கும் ஏன்னால் வந்து இங்கே பிஸியாக என்னுடைய வேலை இருக்குது அப்படின்ன போது நான் வேலையை விட்டுவிட்டு அங்கே போனேனா அங்கே போயிட்டு என்னுடைய மைன்டு வந்து சரியாகவே இருக்காது அதனாலே அந்த வேலையை ஃபர்ஸ்ட்டு முடிச்சுட்டு போயிடுவேன்